ஹலோ ரெட் கேப்புங்களா வண்டி ஒன்று புக் பண்ணணுங்க சார் தம்பி வந்து லண்டன்லேருந்து வராங்கள் அவங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணுங்க ஒரு ரெண்டு பேர் வராங்கங்க வெயிட்டிங் சார்ஜு எவ்வளோ ஆகுங்கள் அப்படிங்களா கொஞ்சம் டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிட்டு வர முடியுமாங்க சார் எந்த ஊருங்களா சத்தியமங்கலங்க லண்டன்லேருந்து கோயமுத்தூர் ஏர்ப்போட்டுக்கு வராங்கள் சார் அப்படிங்களா சரிங்க சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் வசந்தன் அண்ட் கோ இருக்குதில்லங்க சார் அதுக்கு பேக் சைடு கொங்கு நகருங்க அங்கே தாங்க வீடு ஓகேங்க சார் சரிங்க கூட்டிட்டு வந்துட்றிங்களா நான் கொஞ்சம் வெளியில இருக்குறேங்க வர முடியாதுங்க அதனால தான் சொல்கிறேங்க நீங்கள் வந்திங்கனாக்கா கொண்டு வந்து இறக்கி விட்டதுமே நான் ஃபோன் பண்ணிங்கனாக்கா நான் பில்லை கொடுத்துட்றேங்க ஓகேங்க சார் ம் ஓகேங்க நாளைக்கு வருவாங்கங்க கூட்டிட்டு வந்துடுங்க சார் ஓகேங்க தேங்க் யூ